ஹலோ ஹலோ பூர்விகா ஷோ ரூம்ங்க சொல்லுங்கள் ஆ சரி சொல்லுங்கள் சரி சொல்லுங்கள் எந்த ரேட்டில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நீங்கள் சொல்கிற ரேட்டில் ஒரு ஆஃபர் வந்திருக்குங்க பத்தாயிரம் ரூபா ஃபோன் வந்து நாங்கள் வந்து அந்த ஃபோன் வாங்குனீங்கன்னால் ப்ரைஸ் கூப்பனால் வந்து கூப்பன் ஒரு கூப்பன் கொடுப்போம் அந்தக் கூப்பனுக்கு வந்து பைக் எல்இடி டிவி இந்தமாதிரி ப்ரைஸ் விழுகுதுங்க அந்த ஃபோன் வந் அந்த ஃபோனை வந்து ரியல்மீ அது இது நெட்டு ஃபைவ் ஜி எல்லாம் இதாக இருக்குதுங்க நல்ல ஃபோனு அந்த ஃபோன் வாரண்டி எல்லாம் வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்குதுங்க ஃபோன் வந்து மாடல் நல்லா இருக்கும் அது இப்போ ஒரு அஞ் நியூலி வந்த மாடல் தான் அது

ஆ எல்லாம் ப பண்ணிக்கோங்க இது ஒன்றும் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கொண்டுவந்து கொடுக்கலாம் நாங்கள் எக்சேஞ்ச் பண்ணி அதுக்கு என்ன இது இருக்கோ அதை நாங்கள் பார்த்து செஞ்சுக் கொடுப்போம் இப்போது இந்த இது வந்து நியூ இயர் ஆஃபராக நாங்கள் விட்டிருக்கோம் போன வருஷம் இதேமாதிரிதான் ஒரு ஃபோன் வாங்கினாங்க வாங்கினதுக்கு பைக் கிடச்சிது இந்த ரி ரியல்மீயோடய ஆஃபர் இந்த நியூ இயருக்கு இந்த ஆஃபர் விட்டிருக்காங்க அந்த ஃபோனுக்கு இல்லைங்க அப்படி பண்ணமுடியாது அந்த ப நான் அந்த இதில் வந்து என்ன ஆஃபரில் ப்ரைஸ் இருக்கோ அதுதான் நாங்கள் கொடுப்போம் இந்த இது ரோமிங் வந்து இருக்குது அப்புறம் க மா மாடலும் நியூ மாடல் தான் ஃபைவ் ஜீ தான் ரியல்மீ ஃபைவ் ஜீ

ம் எல்லாம் நல்லா இருக்குதுங்க எல்லாமே நல்லா இருக்கும் ஃபோன் நல்ல ஃபோன் தான் இது இதுவரைக்கும் இப்போது நியூ இயருக்கு வந்து நாலஞ்சு பத்துப் பேர் வந்த அளவுக்கு எடுத்துகிட்டுப் போய்விட்டாங்க ஃபோன் வாங்கிட்டுப் போயிருக்காங்க சார் தேங்க் யூ சார் ஆ இன்ஸ்யூரன்ஸும் போட்டுக் கொடுப்போங்க ஆ எல்லாமே இருக்குதுங்க அந்த ஃபோனில் எல்லாமே எல்லாவோடய இதுவும் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து வாங்குங்க இல்லைங்க ரெடி கேஸ் தான் ரெடி கேஸ் கொடுத்து வாங்குனால்தான் ஆஃபர் அந்த ஆஃபர் போடுறோம் ஆமாங்க ம் ம் ஆ வாங்க சார் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா வாங்கி எடுத்துகிட்டுப் போங்க ஆ சரிங்க சார் ஆ ஆ வாங்க சார் தேங்க் யூ சார் அப்படிங்களா ஆ ஆ தேங்க் யூ ம்